ஹலோ வணக்கம் சார் கேப் ட்ரைவருங்களா ஆமாம் சார் இப்போ என் பையன் நான் போறதுக்காக சிவகங்கையிலேருந்து மதுரை போறதுக்காக கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தான் சார் இங்கே ஒரு பக்கத்தில் வந்து போக முடியாத ஒரு நிலமையாயிட்டு அதனால் அந்த கேப் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் சார் ஆமாம் இப்போ அந்த பணத்தை திரும்ப எங்களோட என் பையனோட அகௌண்ட்டுக்கு போட்டிருவிங்களா சார் ஆமாம் ஒரு அரமணி நேரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டான் சார் ஆமாம் சார் ஆ ஆ ஆ சரிங்க சார் இல்லை சார் இங்கே பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சியாகி போய்ட்டு அதனாலதான் வந்து பண்ண முடியால வர முடியல அதனாலதான் சார் கேன்சல் பண்ணிட்டாங்க சரிங்க சார் ஆ இந்த பணத்தை கொஞ்சம் போட்டுவிட்ருவிங்களா சார் எனக்கு இந்த ஆன்லைன்லலாம் பார்க்க தெரியாது சார் அவன் வேலைக்கு போயிருப்பான் சாயந்தரந்தான் வருவான் இன்னும் அவன்கிட்ட சேதியை நான் சொல்லவே இல்லை என்ன சார் போட்டுவிட்ருவிங்களா சார் சரி சார் ரொம்ப நன்றி சார் நான் மறுபடியும் போணும்னால் உங்கள் இதில் தான் சார் புக் பண்ணுவேன் உங்கள் நம்பருக்கே கால் பண்ணலாமா சார் இது இது ஆஃபிஸ் உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார் தம்பி நான் உங்களுக்கே ஃபோன் அடித்து பேசிட்டு உங்களே நான் அழைச்சிட்டு போகிறேன் ஏன்னா நம்பிக்கையான ஆள் வேணும் நாங்கள் வயசானவங்க பிள்ளை எல்லாம் போகிறோம் சரி சார் சரி சார் நீங்கள் அனுப்பிவிடுங்க சார் நான் பார்க்க சொல்கிறேன் என் பையனை ரொம்ப நன்றிங்க சார்